எனக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் எனக்கு அதுக்கு முன்னாடி மொத்தம் நான் ஆறாவது எனக்கு முன்னாடி நாலு பேர் இறந்துட்ருக்காங்க நல்லா அஞ்சு வயசுல ஒரு அண்ணன் இருந்திருக்காரு அவருக்கு உடம்பு முடியாமல் இறந்துட்ருக்காரு மீதி ரெண்டு பொண்ணுங்க அதுவும் இறந்துட்ருக்கு கொழந்தை பிறந்த உடனே ஒரு பாப்பா இறந்துடுச்சு ஒரு ரெண்டு மூணு அண்ணனுங்க இறந்துட்டாங்க ஒரு அண்ணன்தான் கூடயிருக்காரு அந்த அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிட்டு பசங்களாம் இருக்காங்க அண்ணன் பையன் ஒருத்தன் இருக்கிறான் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான் அண்ணன் வந்து ரொம்ப படிக்கல நான் தான் படித்தேன் நான் ஒரு டென்த்து வரைக்கும் தான் படித்திருக்குறேன் அண்ணன் வந்து படிக்காததால் அவருக்கு வந்து கணக்கு வழக்குலாம் கொஞ்சம் தெரியாது எதுனா கேக்கணும்னா என்னை தான் கேட்பாரு இது எப்படிமா பண்ணுறது இது எப்படிமா பண்ணுறதுன்னு அவர் வந்து படிக்காததால் பெயிண்ட்டிங் வேலை பார்ப்பாரு வேலையெல்லாம் நல்லா கிளீனாக பார்ப்பாரு வேலைலாம் சுத்தமாயிருக்கும் அதே சமயத்தில் யாருனா காண்ட்ராக்ட்டில் கொடுத்தாங்கனா ஆளுங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு நல்லா கிளீனாக பண்ணித் தருவார் வேலையெல்லாம் வேலையைப் பற்றி பிரச்சனயிருக்காது அண்ணன் நல்லா செய்வார் அவர் வந்து எது வேணும்னாலும் தங்கச்சிக்குன்னா அடுத்த நிமிஷம் வந்து நிப்பார் நான்லாம் நம்ம வீட்டில் பெயிண்ட்டு அடிக்கணும்ணான்னு நான் சொன்னேனா போதும் வெளியில் வேலயிருந்தாகூட அதை விட்டுவிட்டு தங்கச்சிக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவார் நானும் ஐயோ அண்ணன் வந்து செய்யுதேன்னு காசுலாம் கொடுக்காமலாம் இருக்கமாட்டேன் ஏன்னா அவருக்கும் வாய் வயிறு இருக்குல்ல அவங்க பிள்ளைங்கள பொண்டாட்டியை காப்பாத்தணும்ல அதனால வெளியில் முன்னூரூவா தர்றோம்னா இவருக்கு வந்து ஒரு இரநூறுவா தருவேன் நூரூவா கம்மியாக எழுதி வைப்பேன் ஒரு வாரம் பூரா வீடு வேலை செய்தால் இத்தனை நாள் செய்திருக்கேண்ணா இந்தாண்ணான்னு எடுத்து மொத்தமா கொடுக்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாயிருக்கும் அது கேப்பார் வேணாம்மா காசெல்லாம் எதுக்கு உன்கிட்டே போய் நான் காசு வாங்குகிறதான்னாரு இல்லைன்னா நீ வெளியில் போய்ருந்தா நீ காசு வாங்கிகிட்டு வந்து இப்போது குடும்பத்தை காப்பாத்துவல்ல நீ இங்கே வந்து செய்கிறதால அந்த ஒரு வாரத்து சம்பளம் இல்லைல நீ வச்சிக்கோண்ணா கம்மியாகதான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வச்சுக்கோண்ணான்னுவேன் அதேமாதிரி தங்கச்சிக்கு எதனா ஒன்றுனா அண்ணன் ஓடி வருவார் அண்ணனுக்கு எதனா ஒன்றுனா நானும் ஓடுவேன் ஒற்றுமைன்னு சொன்னாக்கா ரெண்டுபேருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பார் நான் கொஞ்சம் கலராக இருப்பேன் அவர் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார் நான் மீடியமாக இருப்பேன் மற்றபடி அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் என் மேலேதான் பாசம் பொண்ணு மேலே தான் பாசம் அதிகம் ஆனால் அண்ணனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் அண்ணனுக்குதான் சேர்த்து வைப்பாரு பொண்ணுக்கு கேட்டாக்கா கொடுங்க அப்படின்னாக்கா அண்ணன் அண்ணனிருக்கும்போது எப்படிமா உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்வாங்க அதனால அண்ணன் வந்து நல்லபடியாக என்னை பார்த்துப்பாரு எதுனா ஒன்றுனா எங்கள் வீட்டில் எந்த ஃபங்ஷன் நடந்தாலும் சரி யார் வர்றாங்களோ இல்லையோ முன்னாடி அண்ணன் வந்து எடுத்து செய்வார் அதுக்காகவே கூட பிறந்தவங்க இருக்கணும்ன்றது எதுனா கோபம் வந்துச்சுனா வீட்டுப்பக்கமே திரும்ப மாட்டார் கோபன்னு வந்துடுச்சின்னா என் தங்கச்சிகிட்டே நான் சண்டை போட்டுவிட்டு வந்துட்டேன் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன் நான் போக மாட்டேன் நீ போன்னு அண்ணியை அண்ணன் பையனைதான் அனுச்சுடுவார் அந்தளவுக்கு கோபம் வரும் நானும் ஐயோ அண்ணன் சண்டை போட்டு போயிடுச்சேன்னு பேசமாட்டேன் ஒரு வாரம் பத்து நாளைக்கு அதுக்கப்புறமா சரி எதனா ஒரு ஃபங்ஷன் வந்துச்சுனா அதில் நல்லா பேச ஆரம்பிச்சோம்னா வந்து உரிமையாக கேப்பார் தங்கச்சி எனக்கு இது செய்து கொடுமா இது செய்து கொடுமான்னு உரிமையாக கேப்பார் நானும் அண்ணனாச்சேன்னு செய்வேன் அதேமாதிரி காசு செலவுக்கு காசுல்லைனா நான் கொஞ்சம் இதாயிருக்குறதால வசதியாக காசில்லமா செலவுக்கு காசு கொடுமான்னு வருவார் ஆனால் கரெக்டாக கணக்கெல்லாம் வாங்குவார் கரெக்டாக இவ்வளோ கொடுக்கணும் உனக்கு அந்த வாரமே சம்பளம் வாங்கி கொண்டாந்து முன்னே தங்கச்சிக்கு கொடுத்துருவாரு அதே தங்கச்சி கிட்டே கை நீட்டி வாங்கிட்டோமே நம்ம தங்கச்சிதானே விடு நம்ல் வச்சிக்கிலாம்னுலாம் நெனைக்க மாட்டார் தங்கச்சி அது காசுன்றது வெளியில் வாங்குறத என்கிட்ட வந்து வாங்கிப்பார் அது மற்றபடி பார்த்தா சண்டைன்னு எங்க கிட்டே அந்தளவுக்கெல்லாம் வராது அப்படி வந்துச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு பேசாமல் இருப்போம் அவ்வளோதான் அப்பயும் வந்து சொல்லி அனுப்புவார் ஐயோ தங்கச்சி இதை செய்கிறதாருந்தா என் தங்கச்சிக்கு கொண்டு கொடுத்துட்டுவான்னு உடனே ஒய்ஃபு ஒய்ஃபு கிட்ட பையன் கிட்ட சொல்லி கொடுத்தனுப்புவாரு பக்கத்தில் வந்து கடையாண்ட நின்று யாருகிட்டனா கொடுத்தனுப்புவாரு என் தங்கச்சி கிட்ட கொடுத்துருன்னு அந்தமாதிரிலாம் இருப்பார் நல்ல பாசமாயிருப்பாரு என்ன பண்ணுறது அவருக்கு ஆயுசு அவ்வளோதான் இப்போதான் இறந்துட்டாரு பொங்கலுக்கு ஊருக்கு போகிறப்ப வண்டியில் அடிப்பட்டு இறந்துட்டாரு மனது ரொம்ப கஷ்டமாப்பா போகும் போது காலைல வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார் அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கம்மா நான் போய்ட்டு வரேன் ஊருக்கு பொங்கலுக்குனு அண்ணா ராவுகாலம் வருதுண்ணா ராகு காலத்தில் போவாதண்ணான்னு சொன்னேன் அம்மா தங்கச்சி என்ன சொல்லுதோ அதை கரெக்டா கேப்பார் இல்லைம்மா நான் ராகு காலத்துக்கு முன்னே கிளம்பிட்டேம்மான்னு என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாரு அண்ணா சனிக்கெழமைண்ணா ஒம்போது பத்து ராகு காலம்ண்ணா ஒம்போது மணிக்குள்ளே கிளம்புண்ணான்னேன் அம்மா நான் எட்ரைக்கெல்லாம் வீட்டைவிட்டு வெளியே வந்துட்டம்மா நான் கிளம்பிட்டம்மா நான் போய்ட்டு வரேன்மா அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு போனவர் வரும்போது பிணமாதான் கூட்டிகிட்டு வந்தோம் அந்தளவுக்கு ஆகிடுச்சி அவ்வளோ எதுனா ஒன்றுனா வீட்டில் கூட ஒய்ஃப் கிட்ட பசங்கள் கிட்ட சொல்ல மாட்டார் என்கிட்டே வந்துதான் மா எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு சுகர் ஏறிடுச்சு மாத்திரை வாங்கி கொடும்மா என்னால் முடியலம்மா என்னை ஆஸ்பிடலில் சேர்த்துடுமான்னு வந்து என்கிட்ட சொல்லி நான் திட்டுவேன் ஏண்ணா இவ்வளோ மோசமாகிற வரைக்கும் வச்சிருக்கிற முன்னாடியே பாத்திருக்கலாம்லண்ணா என்கிட்ட சொல்லிருக்கலாம்லண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஆஸ்ப்பிடல் ஆஸ்பிடலில் அட்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் அண்ணிக்கு ஃபோன் பண்ணினேன் அண்ணனுக்கு இந்தமாதிரி உடம்பு முடியாமல் ஆகிடுச்சி கூட்டுன்னு வந்து சேத்திருக்கோம் வான்னு சொன்னால் அப்புறம் வருவாங்க ஆனால் அந்தளவுக்கு பாசமாகதான் பார்த்தேன் அண்ணனை எனக்கும் எது வேணும்னாலும் அண்ணன் முன்னே வந்து நிப்பார் செய்வார் என் தங்கச்சிக்கு உடம்பு முடியல அதேமாதிரி பையன் பிறந்தப்பலாம் அவ்வளோ ஆசையாக ஓடியாருவார் சாப்பாடுலாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போண்ணா நீ வேலைக்கு போணும்னாக்கூட இல்லைம்மா நான் இங்கேயேயிருக்குறம்மா இங்கேயேருந்து பாத்துக்கிறேன் என்ன ஒரு வாரம் வேலைக்கு போகலன்னா என்னாருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ பாசமாக பார்த்துப்பாரு அண்ணன்னா அந்தமாதிரி இருக்கணும் என்ன பண்ணுறது இப்போ போன பின்னாடிதான் அதோட அருமை தெரியுது அவ்வளோ கஷ்டமாயிருக்கு அவர் இருக்கும்போது அந்த அருமை தெரில அதேமாதிரி பொங்கலுக்குனு பாத்தோன்னா ஒவ்வொரு பொங்கலுக்கும் பொடவை எடுத்து எல்லாம் மிச்சரு சுவீட்டு வளையல் பூ பழம் எல்லாம் வாங்கி எங்கள் அண்ணிகிட்ட கொடுத்து வா போய் என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு வரலான்னு வந்து கொடுப்பாங்க பிறந்த வீட்டுது வருடத்துக்கு ஒருவாட்டி வரும் இருந்தாலும் மனது கஷ்டமாயிருக்குது அண்ணன் இல்லயேன்னு அண்ணனும் இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை அண்ணி அண்ணன் பையன் அண்ணன் பையன் ரெண்டு பேர்தான் இருக்காங்க இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் அவர் கூலி வேலைதான் செய்வார் அப்படி செய்தாலும் நம்ம தங்கச்சிக்கு நம்ம தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் வருடத்துக்கு ஒருவாட்டி பொடவை எடுத்து கொடுக்குணும் அதேமாதிரி வீட்டில் எந்தவொரு விசேஷம்னாலும் பொடவை எடுத்து கொடுப்பாரு என் தங்கச்சிக்கு முதல்ல பொடவை எடுன்னு அவருக்கு தனியாக காசு கொடுத்து இது ஏன் தங்கச்சிக்குன்னு எடுக்கணும்னு சொல்லுவார் அவ்வளோ பாசமாயிருப்பாரு அண்ணன்